இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து பத்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபது இருவது நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது